ஹலோ ஆ சார் ஆ மேடம் இது மாதிரி நம்ம கடையில் என்னென்ன இல்லைன்னு கேட்டிருந்தீங்களே எந்தெந்த பொருள் இல்லை இருக்குதுன்னு ஒரு லிஸ்ட்டு கேட்டிருந்தீங்களே எப்போ போகிறீங்க ஆ சரிங்க

ஆ ஆமாம் மேடம் சரிங்க மேடம் லிஸ்ட்டு வச்சுருக்கேன் மேடம் நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் நீங்கள் அதை நோட் பண்ணிக்கங்க மேடம் சரிங்க மேடம் ஏசி ஏசி வந்து அஞ்சு வாங்கணும் மேடம் டிவியில் ஒரு அஞ்சு வாஷிங் மிஷினு வந்து ஒரு பத்து வாங்கிக்கோங்க மேடம் ம் ஃபேனு வந்து ஒரு இருவது லைட்டு ஒரு இருவது மிக்ஸி வந்து பதினஞ்சு க்ரைண்ட்ரு ஒரு பத்து வாங்கிக்கோங்கோ அயன் பாக்ஸு வந்து அதுவும் ஒரு பத்து வாங்கிக்கோங்க அப்புறம் ஏர் கூலர் ஏர் கூலர் வந்து அது ஒரு பத்து வாங்கிக்கோங்க இவ்வளோ தான் மேடம் நம்ம கடையில் இல்லாதது நீங்கள் இதெல்லாம் வாங்கிக்கோங்க வேறு எதனால் புதுசாக எதனால் இருந்தால்க் கூட வாங்கினு வாங்க கஸ்டமர் வந்து இதெல்லாம் கேட்கறாங்க வேறு எதனால் இருக்கான்னு அதையும் சேர்த்து பார்த்து வாங்கினு வந்துடுங்க மேடம் ம் சரிங்க மேடம் நன்றி மேடம்